ஹலோ வணக்கம் சார் நான் மாதம் மாதம் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்டின்றதை வந்துவிட்டு நான் கணக்கு வெச்சிக்குறேன் சார் அந்த மாதிரி என்னோடய செல்ஃபோன் செலவையும் நான் வந்து பட்ஜெட் போட்டு நான் பார்த்துப்பேன் இப்போ இருக்கிற என்னுடைய பில் வந்து நான் கட் பேசிட்டுருக்கேன் இந்த மொபைலில் இருக்கக்கூடியப் பில் அமௌண்ட்டை வந்துவிட்டு நான் எவ்வளோ நான் பேசிருக்கிறேன் அதுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இது மட்டும் இல்லை எல்லாத்தையுமே பார்ப்பேன் அதுக்கக் கூட இந்த மொபைலில் எவ்வளோ நான் செலுத்துகிறேன் பேசுகிறதுக்காக கட்டணத்தை அப்படின்றதையும் நான் பார்க்கணும் அதுக்காக நீங்கள் வந்து உதவி பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் வந்து மாதம் மாதம் நான் எவ்வளோ செலவுப் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் கணக்கு வெச்சிப்பேன் இது எனக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்னோடய வருமானத்துக்கு என்னோடய செலவுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நான் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன் என்னுடைய வருமானத்துக்கு மேலே வந்து சில நேரங்கள் என்னுடைய இந்த நான் பேசுகிற கட்டண உயர்வு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை நான் சரி பண்ணணும் அதுக்கு சரியாக வந்து பண்ணுறதுக்காக தான் நான் உங்களை வந்து தொடர்புக் கொண்டிருக்கேன் நீங்கள் எனக்கு வந்து சரியான முறையில் வந்துவிட்டு எனக்கு இங்கே வந்து நான் எவ்வளோ பயன்படுத்திட்டுருக்கேன் நான் எவ்வளோ பேசிட்டுருக்கேன் அது எவ்வளோ செலவாகுது அந்த தொகைக்கான டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது அதை நீங்கள் வந்து கொடுக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக் கொடுப்பீங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ள அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா அதையும் நான் சொல்கிறேன் என்னுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் குறித்துக்கோங்க தொண்ணூற்றி மூன்று நா நாப் தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தைந்து பதினாறு பன்னெண்டு எண்பத்தி ஏழு